மின்சாரத்தில் ஏற்படும் கரண்டில் ஆபத்து எதெதுன்னால் நம்ம வந்து தண்ணியில் கை வச்சு இப்போ கரண்டை தொட்டாலும் கரண்டு ஸேக் அடிக்கும் அதே மாதிரி கம்பி பக்கத்தில் கம்பியில் துணி காய வைக்கும் போதும் பக்கத்தில் கரண்ட் இருந்தாலும் ஸேக் அடிக்கும் அது போல் நம்ம பிள்ளைங்க வெளையாடும் போதும் சுவிட்ச் சும்மா டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டு இருந்து கையை கொண்டு வச்சாலும் ஸேக் அடிக்கும் நம்ம வந்து பத்திரமா இருக்கணுன்னால் நம்ம தண்ணி படக்கூடாது அதே மாதிரி நமக்கு தண்ணி பட்டுவிட்டு போய் கையை வந்து கரண்டில் தொடக்கூடாது அதே மாதிரி நம்ம துணி காய வைக்கும் போதும் ப்ளாஸ்டிக் தான் துணி காய வைக்கணும் இதுக்கு இரும்பு கம்பியில் காய வச்சோம்னால் அது என்ன பண்ணும் பக்கத்தில் கரண்ட் வந்தால் ஸேக் அடிக்கும் இப்போது ஸேக் அடிக்காதது பார்த்துட்டு பத்திரமா இருக்கணுன்னால் நம்ம ப்ளாஸ்டிக்கில் காய வைக்கலாம் அதே மாதிரி தண்ணி தொட்டு விட்டு கையை நல்லா துடச்சிக்கிட்டு தான் நம்ம சுட்சை தொடணும் அப்போ தான் நம்ம ஸேக் அடிக்காது வ பத்திரமா இருக்க முடியும் அதே மாதிரி நம்ம விளையாடும் போது ஹீட்டர் போடுறோம் அந்த ஹீட்ரு போடும் போது பிள்ளைங்க நடுவில் கையை உள்ளே விட்டுக்கிட்டா அது என்ன பண்ணும் ஸேக்கு தான் அடிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைங்கள கிட்ட விடாம பார்த்துக்கணும் நம்ம ஹீட்ரு வேணாம்ன்னு சொல்லி அதுக்கு தான் இப்போ அடுப்பில் காய வைக்கிறது அப்போ தான் நம்ம பத்திரமா இருக்க முடியும் வெறகு அடுப்பில் காய வச்சாலும் வெறகு எரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைங்க கையை தொட்டாலும் அது சு வெறகு கையை சுட்டு விடும் அது மாதிரி பிள்ளைகள ஹீட்ரு போட்டுட்டு அந்த ஹீட்ரில் கையை கொண்டு தெரியாமல் விட்டுட்டா அது எவ்வளோ ஆபத்தோ அந்த அளவு ஆபத்து பிள்ளைங்க கொன்றேபுடும் அதே மாதிரி நம்ம பத்திரமா இருக்குன்னால் சுட்ச்சை போட்டுவிட்டு தண்ணிகளை ஹீட்ரை மாட்டிவிட்டுட்டு தான் நம்ம சுட்ச்சை போடணும் அதே மாதிரி நம்ம சுட்ச்சை ஆப் பண்ணி விட்டு தான் ஹீட்டரே எடுக்கணும் அதே மாதிரி நம்ம சுட்ச்சை நம்ம சுட்ச்சு போடும் போதும் ஈரக்கையோடு கொண்டு போய் அந்த சுட்ச்சுக்குள்ள கையை வை க் சுட்ச்சை வச்சு கை போட முடியாது அதே மாதிரி ஒரு கரண்டு போச்சு அப்புறம் லபக்குன்னு நம்ம போய் மீட்டரை போய் மேலேயோ எதையுமே தொடக்கூடாது எதனாலும் சுட்ச்சை ஆப் பண்ணிட்டு தான் தொட்டால் தான் பயம் இல்லாது இருக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம இஷ்டத்துக்குத் போய் கரண்டில் விளையாடக் கூடாது பத்திரமா இருக்கணுன்னால் நீட்டாக கரண்ட் இருக்கும் போது சுட்ச்சை போட்டுவிட்டுட்டு நம்ம போய் கையை உள்ளே விடக்கூடாது அதே மாதிரி நம்ம சுட்ச்சை போடாமல் போ சுட்ச்சை ஆப் பண்ணி விட்டு தான் ஹீட்டரே வெளியில் எடுக்கணும் அதொன்று ஆச்சுங்களா அப்புறம் மோட்டரே போடுறோம் அட மோட்ரு போடுறது அட கரண்டாக போய் போச்சு இப்போ என்ன பண்றது அப்படினு அசால்டாக விட்டுட்டு வந்துட்டோம்னா அது என்ன பண்ணும் கரண்டு வந்து ஸார்ட் ஆகி அதெல்லாம் நெருப்பு பிடிச்சி அது பெரிய ஃபைர் ஆனமா ஆகி போயிடும் ஆகி எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்தில் தீ பிடிச்சிரும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் மோட்ரு கரண்டு போனோடனே மோட்ரை ஆப் பண்ணி விட்டு தான் நம்ம வீட்டுக்கே வரணும் அதே மாதிரி நம்ம அட என்ன பா ஸார்ட்டு உழுந்திரிச்சி நம்ம அசால்டாக அப்படின் சொல்லி விட்டுட்டோம்னு வச்சிக்கோங்க மறுபடியும் மோட்ரு ஓடி அந்த மோட்ரு காயில் போயிடும் அந்த மோட்ரு காயில் போயிட்டுன்னால் கூடும் மறுபடியும் காயில் கட்டுனால் தான் அதை பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு தண்ணி மோ தண்ணி வருது வெறும் மோட்ரு ஓடி போயிடிச்சின்னாலும் அது காயிலு போயிடும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் எதையுமே சுட்ச்சை ஆப் பண்ண விட்டு போட்டால் தான் அப்புறம் சேஃப்டிக்கு ஒரு சுட்ச்சை ஆப் பண்ணால் தான் அட மோட்ரு தானே காயிலு போயிடுச்சி தொட்டோம்னா போய் நம்ம கரண்டில் ச இது பண்ணக்கூடாது அது மாதிரி ஒயரு எந்த ஒயராக இருந்தாலும் நம்ம கரண்டில் சொருகுகிற ஒயரு கரெக்டான ஒயர் இருக்கணும் அந்த கரண்டில் அங்கேயும் கட் ஆகி நம்ம அசால்டாக சொருகிவிட்டோன்னா அந்த ப்ளக் அப்படி சொருகும் போது என்ன பண்ணும்னால் அந்த அந்த ஒயரு கட் ஆனால் ஒயரு எப்படி நம்ம ஸேக் அடிக்குதுனே தெரியாது தூக்கி எறிஞ்சிப்புடும் அதே மாதிரி இரும்பு கம்பியில் துணி காய வைச்சோம்னாலும் தூக்கி எறிஞ்சிப்புடும் அதே மாதிரி இரும்பு கம்பி வச்சிக்கிட்டு ஒரு வானமே இடி இடிக்கிறது அப்படிங்போது என்ன பண்ணணும் நம்ம டீ ஃப்ரிட்ஜோ எதாக இருந்தாலும் வாஷிங் மிஷினோ எதாக இருந்தாலும் போய் சுட்ச்சை ஆப் பண்ணி விடணும் இடி இடித்தாலும் கரெண்ட்டுக்கும் இடிக்கும் ஆகாது அப்படியே என்ன பண்ணும் டமில்னு கரண்டு பாஸ் ஆயிடும் டிவியே வெடிச்சிடும் எல்லாம் பண்ணிடும் அதனால் நம்ம கரண்ட்லாம் இடி இடிக்கும் போதோ எதாக இருந்தாலும் நம்ம சுட்செல்லாம் ஆப் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் சேஃப்டிக்கா இருக்க முடியும் இல்லை அது உடைஞ்சு ரெண்டா விட்டுக்கும் அதெல்லாம் நம்ம சேஃப்டியாக இருக்ககிது அதுதான் நல்லது மற்ற படி நம்ம எதுவும் தேவையில்லை கரண்டை ஜாக்கிரதையா இருக்கணும் நல்ல பத்திரமா இருந்தால் தான் பண்ண முடியும் நம்ம அசால்டாக இருந்தோம்னால் நம்ம கரண்டில் போய் இதாக தான் பண்ணோம்னால் ஸேக்கு தான் அடிக்க செய்யும் மற்றப்படிலான் ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம சுத்த பத்திரமா இருந்தோம்னால் ஒரு இடி இடிக்கும் போது அது நடந்து ஏதாக இருந்தாலுமே ஒரு ஒரு கேரியரே சொருகுறோம் அந்த கேரியர் சொருகும் போது தற்சமயமாக நம்ம ஒயர் மாட்டுனோமா என்ன பண்ணும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம ப்ளக்கை சொருகணும் அப்போ தான் நம்ம சேஃப்டியாக இருப்போம் மற்றபடிக்கி எதுவும் இல்லை